ஹலோ ஹலோ சொல்லுங்கள் எதுக்காக மேம் எதுக்காக இப்போதான் போன வாரம்தான் அவன் லீவு எடுத்தான் இப்போ எதுக்கு மறுபுடியும் லீவு கேட்குறிங்க உடம்பு முடியலைன்னு எமெர்ஜென்சிக்கு கேட்டிங்க அதுக்கு லீவு கொடுக்கலாம் இப்போ மறுபுடியும் கல்யாணன்னு சொல்லிவிட்டு லீவு கேட்குறிங்களே படிக்கிறது முக்கியமா இல்லை கல்யாணத்துக்கு போகறது முக்கியமா இந்த ஒரு டைம் நீங்கள் தரலாம் லீவு ஆனால் இப்போ எக்ஸாம் டைமில் லீவ் கேட்குறீங்களே எக்ஸாம் அவன் எப்படி படிச்சிவிட்டு வந்து எழுதுவான் ஸ்கூல்லையே அதிகமாக லீவ் எடுக்கிறதே கவின் கிஷாந்து மட்டும்தான் ஒழுங்காக பிள்ளைய படிக்குறத்துக்காகதானே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அடிக்கடிக்கு லீவ் எடுத்தால் அப்புறம் ஸ்கூல் மேலதானே குறை சொல்லுவிங்க உடம்பு முடியாமல் போது எமெர்ஜென்சின்னா பரவாயில்ல நீங்கள் கவினுக்குதான் அடிக்கடிக்கு லீவே கேட்குறிங்க அவன் தான் அடிக்கடிக்கு லீவே எடுக்கிறான் இந்த ஒரு வாட்டி ஓகேங்க இப்போ எக்ஸாம் டைமில் லீவ் எடுத்துவிட்டா அவன் எப்படி அப்போ படிச்சு எழுதுகிறது இந்த காலத்தில் படிப்பு தான் முக்கியமாக இருக்கு அதுக்கு முக்கியம் நீங்கள் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லுறீங்க சரி ஓகே அதனால இந்த ஒரு டைம் விட்டுறேன் இருந்தாலும் அவன் நல்லா படிச்சிவிட்டு வந்து எழுத சொல்லுங்கள் ஓகே ஓகே ஓகே ஓகே